குறைவான நேரத்தில் குறைவான நேரத்தில் ஒரு ஒரு சமையல் செய்யணும்னா அதுக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு இப்போது வந்து கடைக்கு போய்ட்டு ரெண்டு ஒரு சேமியா பொட்டலம் வாங்கிகிட்டு அது ஒரு பதினஞ்சு ரூபா தான் அந்த சேமியா பொட்டலம் வாங்கிகிட்டு வந்துவிட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்து எண்ணெயை சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காய்ஞ்சவொன்னே அதுக்கடுத்து கருவேப்பிலை கடுகு மிளகா அதுக்கடுத்து வெங்காயம் அதலாம் போட்டு தாளித்து பின்னாடி கொஞ்சம் கிண்டி விட்டுவிட்டு அதுக்கடுத்து தண்ணிர் ஊற்றணும் தண்ணிர் ஊற்றுனவொன்னே கொஞ்சம் கொதித்தவொன்ன தண்ணிர் கொதித்தவொன்னே சேமியா பொட்டலத்தை போட்டவொன்னே இது கொதித்தவொன்னே சேமியா சேமியா வாங்கிகிட்டு வந்த சேமியா வந்து அதில் தண்ணியில் கொட்டி விட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வேக அது வேகுனவொடனே அதை இறக்கிட்டு அதை அப்படியே சாப்புடணும்னாலும் சாப்பிட்லாம் இல்லாட்டா சீனி போட்டு சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால சீனி போட்டு சாப்பிட்டோம்னா அது கொஞ்சம் இதாக ஆகும் இது கொஞ்சம் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆகும் இதோட கொஞ்சம் டைம் கம்மியாக வேணும்னா தோசை மாவு வாங்கிகிட்டு வந்தோம்னா பத்து ரூபா தான் கடையில் தோசை மாவு தோசை மாவு வாங்கிகிட்டு வந்து அந்த பத்து ரூவாய்க்கு தோசை மாவு வாங்கினோம்னா ஒரு அஞ்சு தோசை சுடலாம் அஞ்சு தோசை சுட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து இட்லி பொடின்னு சொல்லிவிட்டு ஒரு பொடி விற்கிது மசாலாப் பொடி தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை தொட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லா இருக்கும் இப்போ தோசை ஒவ்வொரு தோசையாக சுடவும் டைம் ஆகும் அப்படின்னு நெனைச்சோம்னா அந்த இட்லி இட்லி மாவு அதை வாங்கிகிட்டு வந்து ஒரே இதில் ஈடில் ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி இது பண்ணிடலாம் அது கொஞ்சம் ஈசியாகவும் அது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அது ஈசியாக சுட்டுடலாம் அதுக்கும் தொட்டுக்கிற இட்லி பொடி அந்த பொடியை யூஸ் பண்ணி சாப்பிட இது பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அப்படியும் டைமு மிச்சமாகணும்னா ஒரு ரெண்டு முட்டையை வாங்கி ஆம்லேட்டு போட்டு ஒரு பிரெட்டு ஒன்றை வாங்கிகிட்டு வந்து அதை வச்சு இது பண்ணாலும் அது கொஞ்சம் ஈசியாக அது இருக்கும் எனக்கு தெரிஞ்சது சொல்லப் போனால் ஈசினா இட்லி அந்த இட்லியை அவிக்கிறது ஈசி தான் ஏன்னா ஒரே ஈட்டில் ஒரு ஆறு இட்லி வந்துடும் அதுக்கடுத்து பொடியை வச்சு இது பண்ணிக்கலாம் அதனால மேக்சிமம் இட்லி சுடறதுதான் நல்லா இருக்கும்